எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஃபோட்டோ பிடிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் என் பிரண்டு நாங்கள் எல்லாரும் டூர் போகும்போதுலாம் நிறையா ஃபோட்டோ பிடிப்போம் அதனால எனக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் உலகத்தில் ஏழு அதிசயங்களில் ஏழு அதிசயங்கள் இருக்குதுனு சொல்வாங்கல்ல அதில் அந்தந்த அதிசயத்தில் நின்று ஃபோட்டோ பிடிக்கணும் அதுக்கடுத்து தாஜ்மஹால் ஊட்டி டெல்லி இங்கேலாம் ஃபோட்டோ எடுக்கணுனால் எனக்கு ரொம்ப ஆசை அதெல்லாம் ரொம்ப ஃபோட்டோ பிடிக்கணும்னு சொல்லிட்டு சின்ன வயதுலருந்தே ஆசை கண்டிப்பாக வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக போய் அங்கேலாம் ஃபோட்டோ எடுத்துட்டு வருவேன் ஃபோட்டோ பிடிச்சிட்டும் வருவேன்